மக்களோடய உடல்நிலைன்னு பார்த்தா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விளையாட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இப்போ நான் வெளியே போய் விளையாடுற க விளையாடிகிட்ருந்த காலத்துலெல்லாம் நோய்நொடி இல்லாமல் இருந்தது ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்தது இப்போ கொழந்தைங்களுக்குலாம் மொபைல் ஃபோன் வந்ததுனால் எனி டைம் மொபைலே பார்த்துட்டே இருக்காங்க ஸோ அது அவ்வளோக்கு கரெக்டாக இருக்கிறதில்ல வெளியே போய் விளாண்டா அவங்களுக்கு பசங்களோடு சேர்ந்து எப்படி அட்டாச்மெண்டாக விளாட்றது அது மூலயமா அவங்க கற்றுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது எக்ஸாம்பிள் அப்போ அவனை பார்க்குறாங்க ஒரு பையனை பார்த்து அவங்களே கேம் விளாட்றப்ப அவனை பார்க்குறப்ப ஓ அவன் இப்படிலாம் விளாட்றான்னா அப்போ நாம்ளும் இந்தமாதிரி விளாட்லாம் இந்தமாதிரி ஸ்மார்ட்டாக விளாட்லாம் இந்தமாதிரி திங் பண்ணுறதுக்கு நிறைய எலிஜிபிளி ஒரு நாலு சுவுருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு விளாட்றதோ இல்லை மொபைலை பார்க்குறதிலயோ ஒரு யூஸ்ஸும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மனநிலைன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே நாலு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மென்டாலிட்டிக்கும் வெளியே போய் நாலு பேர் கிட்டே பேசி அது மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு இதுக்கும் நிறையாவே வேறுபாடு நிறையாவே இருக்குது அதனாலதான் வெளியே போய் நம்ம விளாட்ணுன்னு சொல்ட்டு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதைதான் நம்ம எல்லாேருமே கேட்டுக்கிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போய் விளையாடி விளையாடிட்டு வர்றவங்களு வர்றவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க ஒருமாதிரி எனி டைம் யோசிச்சுக்கிட்டே அவங்களோட கோவத்தை எப்படி கரெக்ட் பண்ணுங்கிற ஒரு இதே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வெளியே போகிறப்ப ஒரு நாலு பேரை பார்க்குறோம் நாலு விதமான கருத்துக்கள் வருது அந்த கருத்துக்களை உள்வாங்குகிறாங்க அது மூலயமா அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதே வீட்டுக்குள்ளே இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்போ விளாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலெல்லாம் கபடி இருக்குது கொக்கோ இருக்குது பாண்டி ஆட்டம் இருக்குது இந்தமாதிரி க நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம பண்ணுறப்ப நம்மளோடய உடல் நிலையும் சரி மனநிலையும் சரி ரொம்ப ஆக்ட்டிவாக இருந்தது இப்போ இருக்கிற சொசைட்டியில் அந்தமாதிரி எதுவுமே கிடையாது அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது ஸோ நம்ப இனிமேல் நம்ம வெளியே வந்து விளாட்றது விளாண்ட்றது மூலயமா நம்மளுக்கு ஒரு நல்ல இது கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன்